எனக்கு பிடித்த உணவுன்னால் எனக்கு பிடித்த உணவு வந்து பிரியாணி நான் பிரியாணி வந்து பாலக்கோட்டில் மயூரா ஓட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே தான் போய் சாப்பிடுவேன் அங்கே தான் நிறைய வெரைட்டியாக கொடுப்பாங்க பிரியாணியில் எக்கு ரொம்ப சிக்கன் லெக் பீஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க நான் வந்து அங்கே தான் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு சிக்கன் பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும்